சொல்லுங்கள் ஹலோ ஹலோ கேட்குதா உங்கள் வாய்ஸ் ரொம்ப கேட்கல கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் ஆ ரொம்ப ஸ்லோவ்வாக இருக்குது மேம் ஆ சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஆ ஆமாங்க மேம் அப்படிங்களா ஆமாம் மேம் எங்களுடைய பில்டர் நேம் வந்து பில்டிங்கும் கட்டி கொடுக்குறோம் லேண்டும் சேல் பண்ணுறோம் பூமி அண்ட் பில்டிங்ன்னு பேரும்மா ஆ ஆ மெயின்ல எல்லா இடத்துலையுமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள்ல போட்டு செர்ச் பண்ணால் கூட தெரியும் சொல்லுங்கம்மா உங்களுக்கு எங்கே வேணும் உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் ஓகே ஓகேப்பா மெயின்லயே ஒரு இடத்துல இருக்குதுப்பா நீங்கள் கேட்குறமாரி ஒரு இடத்துல இருக்குது தண்ணியெலாம் நிற்காது ஸ்கூல் இருக்குது ஹாஃப் கிலோமீட்டர்ல ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் கேட்குற மாதிரி மளிகை பொருள் வாங்கிக்கலாம் எல்லா கடை எல்லாமே இருக்குது ஆ ஓ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் பேசுகிற நம்பர் வாட்ஸ்ஆப் நம்பராப்பா ஆ ஸ்கொயர் ஃபீட் ஃபோர் தௌசண் டூ ஃபிஃப்டி தான்ப்பா என்னப்பா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ருபாப்பா ஆஹான் வேளச்சேரியில அந்த பிரச்சனை இருக்காதுப்பா அது மெயின்றதனால இருக்காதுப்பா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சூப்பர் ப்ளேஸ் இது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் உங்களோடைய உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தமாதிரி இடம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கங்க பார்த்துட்டு ஒரு தடவை நேர்ல வந்து பார்த்தாதான் இது என்ன தான் வீடியோஸ் பார்த்தாலும் நீங்கள் நேர்ல வந்து பார்க்கணும் ஓகேங்களா நேரில் வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் அப்படியா ஓகேப்பா ஓகேப்பா லோன் போட்டு பண்ணுறமாரியா இல்லை ஆ கேஷ் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைப்பா இல்லை இல்லை எதுக்கு உங்ககிட்ட கேட்குறன்னா பேங்க்கு எல்லாமே நாங்கள் பண்ணித்தறோம் பேங்க் உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் வேணும்னா அந்த லோன் அரேஞ்ச்மெண்டும் நம்மளே நம்ம கம்பெனியிலயே பண்ணி தராங்க அதுக்குன்னு லீகலாக சரிங்கப்பா சரிப்பா சரிப்பா உங்கள் எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணிக்கொடுத்துருவோம் லீகில்லாக எல்லாமே இருக்காங்கப்பா கண்டிப்பாக பண்ணித்தரலாம் நீங்கள் தாராளமாக வந்து வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் அனுப்பிவிடுறேன் ஓகேங்களா நீங்களும் அவங்களும் வந்து சேர்ந்து வந்து பார்த்துருங்க ஃபர்ஸ்ட்டு நேர்ல பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் எல்லா டீடெய்லும் பண்ணுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் நீங்கள் வரும்போது எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா ஓக் ஓகேப்பா தேங்க் யூ மேம் தேங்க் யூ ம்